அறிவியல் தொழிநுட்பம் மூலமாக நிறையவே டெவலப்மென்ட் ஆயிருக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ன்னா நம்ம பட்டன் மொபைல்ஸ் யூஸ் பண்ணிட்டுருந்தோம் இப்போ போக ஆன்ட்ராய்ட் வந்துச்சு இப்போ ஐஃபோனும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அதுமட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு ஃபோன் மட்டுமேதான் பேசிட்டிருக்க முடிஞ்சிது இப்போ வீடியோ கால் டியோ ஐஎம்ஓ மூலமாக வீடியோ கால்ஸ் பேசிக்கலாம் எப்போ எந்த சாங் வேணுன்னாலும் யூடியூப் பார்த்துக்குலாம் எந்த ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ஃபோன் மொபைல் பார்த்து கூகுள் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் அதுமட்டுமே இல்லாமல் இப்போ வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக ஃபீவர் வந்துதுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த காலத்தை தாண்டி இப்போ வந்து நிறைய ஃபீவர் வந்தாலே அதுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டுப்பிடிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் எடுத்துக்கோங்க கோவிட்க்கு வந்து எத்தனைப்பேர் இறந்து போனாங்க ட்ரீட்மென்ட் இல்லாம அதுக்கப்புறோம் கோவாக்சின் கோவிஷீல்டு அதுல்லாம் கண்டுப்புடிச்சு டோஸ் ஒன் டோஸ் டூ டோஸ் த்ரீ போட்டால்தான் எல்லாமே சேஃப்பாக இருக்கமுடியுன்றதுக்காக சுகாதாரத்துறை மூலமாக நிறையப்பேர் மெம்பர்ஸ் முனிசிபல் ஆஃபிஸ்லந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து இங்கே ப்ளீச்சிங் பவுடர் போடணும் எப்படியெல்லாம் சேஃப்பாக இருக்கணும்ன்னு சொல்லி நமக்கு சொல்லிக்கொடுத்தாங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுப்போக கோவாக்சின் கோவிஷீல்டு அந்தமாதிரி டோஸ் போட்டதனால் இன்னமும் நிறையப்பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க ஃபீவர் வந்தும் அது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் செத்தவங்களுக்கு மத்தியில் கோவாக்சின் போட்டதுக்கப்புறோம் கோவிஷீல்டு போட்டதுக்கப்புறோம் நிறையப்பேர் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லாமே டெக்னாலஜி டெவலப்மென்ட் ஆயிருக்கு ஸோ அறிவியலும் வளர்ந்துட்யிருக்கு இதுக்கு சுகாதாரத்துறையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க நமக்கு சப்போட்டிவாக இருக்காங்க ரொம்பவே தேங்க் பண்ணனும் நம்ம சுகாதாரத்துறைக்கு